ஹலோ எல்ஐசி ஏஜெண்ட்டு பலனியம்மாங்களா ஆ இல்லைங்க நாங்கள் ஒரு எல்ஐசி போடலான்ருக்கிறோம் சரி அதுக்குதான் கால் பண்ணேங்க எல்ஐசி பற்றி எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ஸு இந்தமாதிரி ஏதாவது டீடைல்ஸ் சொல்ல முடியுங்களா

சரிங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலான்தான் நினைக்கிறேங்க அதுதான் சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எதாவது தெரியுங்களா இப்போ எங்கள் வீட்டில மூணு பேர் நான் எங்கள் வீட்டுக்காரரு பாப்பா மூணு பேர் இருக்கிறோம் அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படின்னு கேட்கலான்னுதான் ஃபோன் பண்ணேங்க

நாங்கள் ஒரு வருஷம் ஒரு ஐயாயிருபா இல்லன்னா ஆறாயிருபா அவ்ளோதாங்க எங்கன்னால முடியும் சரி அதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலான்தான் கேட்குறோம் ஆ அப்படின்னா முடியுங்கள் சரி சரிங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எப்படி எத்தனை வருஷத்துக்கு இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்லி பே பண்ணிக்கிறேங்க சரிங்க நான் எங்கள் வீட்டில என்னன்னு கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணுறேங்க சரிங்க சரி நான் ஃபோன் பண்ணுறேங்க ஆ தேங்க்ஸ் ஆ